எனக்கு கபடின்னா கொஞ்சம் பிடிக்கும் ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்கள் ஊர் பசங்களாம் விளையாண்டதை பார்த்துருக்குறேன் அதை பார்த்து நாம்மளும் விளையாடணுன்னு ஒரு இது பண்ணுவேன் அப்பப்போ நேரம் கிடைக்கிற அப்போல்லாம் போய்ட்டு உள்ளூர்ல அந்த பசங்களோட சேர்ந்து விளையாடுவோம் இந்த கபடியில் ரைடு போகிறது அவங்க வர்றப்போ பிடிக்கிறது வந்து இதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும்